ஆமாம் மாட்டு டாக்ட்ரு தான்

நான் கொஞ்சம் வேலையாக இருக்கனே வர முடியாதே இப்போ

இப்பம் பார்க்க முடியாது உங்கள் வீடு எங்கே இருக்கு ஆ ம் எத்தனை ஆடு இருக்கு எத்தனை கோழி இருக்கு

ஆ பெ ரொம்ப புழுவுலாம் இருக்கோ வர முடியாதே இப்போ

ஆ கொஞ்சம் வேலையாக இருக்கேன் நான் நாளைக்கி காலையில வரட்டுமா

ஆ

ரொம்ப இப்போ வர முடியாத சூழ்நிலையில் மாட்டிகிட்டுருக்கோம் இல்லைனா வந்துவிடுவோம் நாளைக்கி காலையில கண்டிப்பாக வரேன் கண்டிப்பாக வரேன் காலைல காலைல கண்டிப்பாக வரேன் நாளைக்கி காலைல காலைல வரேன் இல்லை இல்லை காலையிலயே வந்துவிடுவேன் நானே வந்துவிடுவேன் இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நானே பைக்கில் வந்துவிடுவேன்